நான் வந்து பேஷண்ட்டு பேசுகிறேன் மேடம் என் பேர் கோவிந்தராஜன் எனக்கு வந்து வயசு ஐம்பத்தி ஒம்போது அறுபது இப்போ ஆகுதுங்க எனக்கு வந்து கால் வந்து புண் மாதிரி இருக்கு ரொம்ப நாளாக அது எந்த ஆயில்மெண்டு போட்டாலும் ஆற மாட்டேங்குது நீங்கள் ஒரு நல்ல மருந்தாக கொடுத்தா ஆறிவிடும் இப்போது ஒரு ரெண்டு மாசமாக இருக்குங்க அதான் ஆயில்மெண்டு இப்போது டாக்டர்கிட்ட சொன்னேன் இப்போது ஆற ஆயில்மெண்டு கொடுத்தாங்க போட்டேன் லேசாக ஆறி வருது திரும்பி அரிக்குது அது என்ன பெரிய இது மாதிரி தொல்லை கொடுக்குது

ஆ ஆ ஆ

சரிங்க மேடம் ரைட் ரைட் நல்லது பரவாயில்லைங்க நன்றிங்க ஆ

சரி